ஹலோ ஆமாங்க சொல்லுங்கள் சார் ஆமாங்க ஆமாம் ஆ சொல்லும்மா ம் சொல்லுங்கம்மா முன்சீப் இவங்கள பார்க்க விட்டாரு ஆ ம் ம் சரிம்மா சரிம்மா அது இது அது பட்டா இந்த சிட்டாங்கலாம் இருக்குதா சரி அதெல்லாம் போட்டு ஜெராக்ஸ் போட்டு எடுத்துன்னு வாங்க ஆஃபீஸுக்கு எடுத்துன்னு வந்தாக்கா பார்க்கலாம் அது முடிவு பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம பக்கம் பண்ணிக்கலாம் சரிம்மா அதான் நீங்கள் ஆஃபீஸ் வாங்க நீங்கள் ஆஃபீஸுக்கு வந்த பின்னாடி நம்ம பார்த்து என்னென்னு ஓகே பண்ணிக்கலாம் அதான் ஆதார் கார்டு இந்த இது அந்த பட்டா சிட்டா வருதுல்ல உங்கள் பேரில் அந்த சிட்டாவும் அதுவும் ஜெராக்ஸ் போட்டு இல்லை ஒரிஜினல் இருந்தாலும் சரி எடுத்துன்னு வாங்க அது அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஃபீஸ் ஆகும்மா மொத்தமாக பண்ண முடியாது ஃபீஸ் ஆகும் பார்க்கலாம் வாங்க அது எப்படி இருக்குதுனு பார்த்து இது பண்ணிக்கலாம் ஃபீஸ்ஸு ஒரு அஞ்சாயிரத்துலருந்து பத்தாயிரரூபா வரைக்கும் ஆகும்

பண்ணிக்கலாம் வாம்மா முடியாததுன்னு ஒன்றும் இல்லை அந்த சிட்டாவை மட்டும் எடுத்துன்னு வாங்க ம் சரிம்மா எடுத்துன்னு வாங்க எப்போ வர்றீங்க சாய்ங்காலம் வர்றீங்களா இல்லை நாளைக்கு வர்றீங்களா ஆ சரி வாம்மா சரி வாம்மா பாலக்கோடு வந்துடுங்க ஆ ம் சரிம்மா ம் சரி ஓகே